தமிழ்நாடு அரசு போக்குவரத்து பார்த்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு பெரிய லெ பெரிய அளவில் சேவையை செஞ்சிட்டுருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஏன்னால் ஏன் அப்படின்னா போக்குவரத்து வந்து ரொ ரொம்ப ரூரலான ஒரு பகுதிகள் கூட கவெர்மெண்டு தன்னுடைய பஸ் வசதி சர்வீஸ் செஞ்சு அவங்க மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டுருக்கு சர்வீஸ் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா போக்குவரத்து ஒரு தமிழ்நாடு போக்குவரத்தாகட்டும் இந்தியா போக்குவரத்தாகட்டும் பெரிய லெவலில் வந்து மக்களுக்கு சர்வீஸ் செஞ்சிட்டுருக்கு ஏன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் போ போகிறது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நிறைய பேற்றுக்கு வச்சுருக்காங்க நிறைய பேர் வண்டி இல்லாமல் இருக்காங்க அந்த வண்டி இல்லாதவைங்களையும் மனதில் கருதி பாமர மக்களையும் கூட மனசு மனதில் கருதி த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கலகம் அவங்களுக்கு சேவை செய்யணும் பிள்ளைங்களோடைய படிப்பு அவங்களுடைய எதிர் காலத்துக்கு வந்து ஒரு ஒரு அடித்தலமானது ஒரு போக்குவரத்து ஏனா ஒரு ஹையர் எஜிகேஷன் காலேஜி மற்ற இந்த மாதிரி இதெலாம் பண்ணிணோம் அப்படின்னா ஒரு போக்குவரத்து ரொம்ப ஒரு பயனுள்ளதாக ஒரு முக்கியமான ஒரு ஸ்தலமாக இருக்குது அந்த ஸ்தலத்தை வந்து அரசாங்கம் வந்து சிறப்பாக பணியாற்றிட்டுருக்கு சர்வீஸ் ஓரியெண்டடாக சிறப்பாக பணியாற்றிட்டுருக்கு அதனுடைய தரம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட்டு கம்ப்பர் பண்ணும் போது அதனுடைய தரம் ரொம்பவே இன்னும் டெவெலப் பண்ண வேண்டிய இடத்துல தான் இருக்குது ஏன்னால் நிறைய இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பராமரிப்பு மேற்கூரை இருந்து அதன் இஞ்சின் பராமரிப்பு மற்ற நிறைய பராமரிப்புகள் உள்ளே அதனுடைய அது கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் தமிழ்நாடு கவெர்மெண்ட் இருக்குது அதனால் மக்கள் பயணிக்கின்றது பார்த்தீங்க அப்படின்னா விரும்புகிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பயண போக்குவரத்தை விட ப்ரவேட் ப பயணத்தை விரும்புகிறாங்க ரொம்ப லாங்கில் இருக்கும் போது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு பணம் வந்து தமிழ்நாட்ல போக்குவரத்து கலகத்தில் அமௌண்ட் குறைவா இருந்தாலும் அவங்க வந்து பணம் அதிகமாக இருந்தாலும் தரத்தை எதிர் பார்த்து ப்ரவேட் இதுலேயும் பயணிக்க விரும்புகிறாங்க அதனால் மக்கள் வந்து என்னென்னா சேவை நல்ல சேவை தமிழ்நாடு கவெர்மெண்ட் செஞ்சிட்டுருந்தாலும் ஆனால் தரத்தை இன்னும் உயர்த்துனா இன்னும் மக்கள் தன்னுடைய பயணத்தை அதிகரிப்பாங்க அப்படின்னு நம்புறோம்